நான் வந்து இப்போ தீப்பாறைக்கு சமீபத்தில் ஒரு சேரீ எடுத்தேன் கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிச்சிருந்திச்சி விலை அதிகமாக இருக்குமோ என்னமோனு பயந்துகிட்டுத்தான் வந்தேன் ஆனால் எனக்கு அது ரொம்பப் பிடிச்சிருக்கு அந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்குது வந்து அது எனக்கு ஏற்ற நான் வந்து காசு அதிகமாக கொடுத்துட்டனோ என்னமோ அப்படினு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது தெரியுது நல்லா நல்லா இருக்குது நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அந்த சேரீ ரொம்பப் பிடிச்சிருக்கு அதுமாரி நல்லாவும் இருக்குது நல்ல டிஸைனாகவும் இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு இப்போ சமீபத்தில்தான் நான் தீபாவளி டைமில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருக்கு